ஹலோ முனியாண்டி விலாஸுங்களா ஆ இப்போ நான் ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தேன் இப்போ தான் வந்துச்சு ஆனால் திறந்து பார்த்தா ஒரு ஸ்மெல் வருது நல்லா இல்லை ஃப்ரெஷ்ஷாக இல்லை ஏற்கனவே சமைத்தது மாதிரி இருக்குது நல்லா இல்லைங்க ஆ வேணாம் சிக்கன்லாம் எடுத்துப் பார்த்தா ஒருமாதிரி பிசு பிசுனு ஒட்டுற மாதிரி இருக்கு எங்களுக்கு பிரியாணி வேணாம்ங்க நாங்கள் ரிட்டன் பண்ணுறோம் எங்களுக்கு அமௌண்டு கொடுத்துருங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குனு தான் உங்கள் கடையில் ஆர்டர் பண்ணோம் நீங்கள் இப்படி பண்ணலாங்களா எப்பயும் உங்கள் கடையில் தான் ஆர்டர் பண்ணி நாங்கள் சாப்பிட்றது வழக்கம் இப்போ திடீர்னு இப்படி கொடுக்கலாங்களா எங்களுக்கு பிரியாணி வேணாம் நீங்கள் நாங்கள் ரிட்டன் பண்ணுறோம் நீங்கள் அமௌண்ட்டை அனுப்பி விட்டுருங்க ஆமாம் இல்லை நல்லா இல்லைங்க திறந்து பார்த்துட்டு தான் சொல்கிறேன் பிசு பிசுனு இருக்குது நல்லா இல்லை பிடிக்கலை எனக்கு அமௌண்டு கொடுத்துருங்க நான் ரிட்டன் பண்ணுறேன் இப்போ ஓகேங்க